ஒரு மூங்கல் குச்சி ஒன்று வளர்த்தியா வச்சுக்க வேண்டியது அதில் சின்ன ஒரு நரம்பு அது தலை உள்ள வந்து ஒரு தூண்டில் இருக்கும் அதில் வந்து மண்புழு வந்து எடுக்கிறோம் மண்ணுலேருந்து நம்ம ஈரப்பட்ட இடத்துல மண்ணுலேருந்து புழு இருக்கும் அந்த புழு வந்து பறிச்சு எடுப்போம் அந்த புழு வந்து பறிச்சு எடுத்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுக்கிவோம் அது வந்து அந்த கொக்கியில் மாட்டிவிட்டா தூண்டில் வீசினா அந்த புழுவத்திங்க மீன் வரும் அப்போ வந்து அந்த மீன் வரும்போது அந்த கரெக்டாக அந்த புழு அந்த தூ அந்த புழுவை பிடிக்கிம்போது புழு பிடிக்கிம்போது வருது வந்துதுன்னால் கப்புன்னு போய் புழு புடிச்சோட்னையே அந்த தூண்டில் வந்து மாட்டிக்கிது கொ கொரலையில் மாட்டினோனே நம்ம மீனை எடுத்துக்கிறோம் இது நம்ம காலம் காலமாக அது முதல் செஞ்சது இப்போ அது நவீன முறையில் என்னாகி போச்சுன்னா வலையாபிட்டி மீன் பிடிக்கிறது வலை அதேமாதிரி ஒரு போட்டு ஒரு வச்சு ஒரு ப படகு ஒன்று வச்சு அதில் அந்த வலை போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு ஏரிக்குள்ளே சுற்றிக்கிட்டு வந்தமுன்னா மீனைப்பூரா அந்த வலையில் மாட்டிக்கலாம் தூக்கி கொண்டு வந்து கரையில் வச்சுப்போட்டு வித்துப்புடறானுங்க இன்றைக்கி நவீனம் அதுதான் முதல் வந்து இப்படி இப்போது வந்து அப்படி அவ்வளோதான்